எனக்கு தெரிந்த நியூஸ் நியூஸ் சேனல் வந்து சன் நியூஸு அதுக்கப்புறமா வந்து புதுயுகம் சாரி புதிய தலைமுறை அதுக்கப்புறமா வந்து தினத்தந்தி எனக்கு இதிலையே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக எல்லாமே எங்கெங்க நடக்கிற சின்ன சின்ன நியூஸ் கூட வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு சொல்கிறது வந்து கரெக்டாக அதை சொல்கிறது வந்து புதிய தலைமுறை நியூஸ் சேனல் தான் ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் எல்லாமே வந்து ரியாலிட்டிக்கா என்ன இருக்கோ அதை மட்டும் இது பண்ணுவாங்கள் ஒரு சில சேனல்லாம் வந்து நிறைய ரேட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க நிறையா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிறாங்கள் ஏன்னா பிக்கா பிக்காஸ் எங்க ஸ்ட்ரீட்லையே வந்து நிறையா அந்தமாதிரி நடந்துச்சு அடிக்கடி சண்டை அந்த மாதிரில்லாம் நடக்கும் அதைப்பத்தி நியூஸ் பேப்பர்லலாம் வரும் அதை வந்து நாங்கள் பார்க்கம்போது என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஆனால் அது நியூஸ்ல வேற மாதிரி போட்டிருப்பாங்க ஓகே எப்படி சொல்கிறது சேனல்ஸ்லலாம் வந்து அந்தமாதிரி இதுவாக போடுவாங்கள் அப்படின்ட்டு ஒரு சில சேனல்ஸ்ல வேறமாதிரி போட்டிருந்தாங்க ஒரு சில சேனல்ஸ்ல வேறமாதிரி அப்போ வந்து இப்போ வந்து பீப்பிள்க்கு வந்து ஒ அது ஒரு கரெக்டாக போய் சேராதில்ல எதுனாலும் கரெக்டாக போடணுல்ல இப்போ இப்படி போட்டால் தான் ரேட்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய இதுவாவே ஃபேக்காவே போடுவாங்கள் என்னோடய எங்கள் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு பையன் வந்து ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு தண்ணியில குளிக்கிற இடோம் அங்கே போய்ட்டு முழுகி இதுவாகிட்டான் பாவம் பா ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் கிடைச்சான் மூணு நாள் கழிச்சி தான் கிடைச்சான் என்ன கன்டென்ட்டோ அதே அதுமாதிரி தான் போட்டிருந்தாங்க அவங்க ஆனால் ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த நியூஸெல்லாம் வந்து கரெ போடுவாங்களா டிவியில அப்படின்ற மாதிரி அவங்க போட்டாங்கள் ஏன்னா புதிய தலைமுறை மோஸ்ட்லி வந்து நான் எதுனாலுமே எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா புதிய தலைமுறை தான் பார்ப்பேன் ஏன்னா அதில் எப்போவுமே லைவும் போயிகிட்ருக்கும் இதுவாகவும் போயிகிட்ருக்கும் நார்மலாகவும் போகும் அதே மாதிரி வந்து நான் இது வரைக்கும் சன்நியூஸ்லாம் பார்த்தது கிடையாது அதேமாதிரி சன் டிவிலையும் நியூஸ் போடுவாங்கள் அந்த நியூஸ் பார்த்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் நல்ல எப்படி சொல்கிறதுனா அவங்க சொ அதுக்கூட நான் கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்கள் எல்லாத்தப்பற்றியுமே சொல்லுவாங்கள் சின்ன சின்ன கன்டன்ட்லையே முடிச்சிடுவாங்கள் அப்படி சப்போஸ் நமக்கு எதுனா தேவை இது பண்ணணும்னா நம்ம சன் நியூஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இப்போ வந்து இப்போக்கூட ரிசல்ட்டுக்கு அந்தமாதிரி இது பண்ணும் போது பார்த்துட்டு இருந்தேன் நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் மோஸ்ட்லி நான் நியூஸ் பார்க்கமாட்டேன் எதுன்னாலுமே வந்து இப்போது இன்ஸ்டாவில ஸ்க்ரோல் பண்ணாலே வந்துடுது அதுக்குன்னு ஒரு இதுமாதிரி இருக்குது ஐடி மாதிரி இருக்குது அந்த ஐடி சப்ஸ்க்ரைப் பண்ணாலே என்னென்ன நியூஸ் எங்கெங்க என்னது பண்ணுறாங்க சொல்லிட்டு வந்துடுது அந்தமாதிரி ஃபெஸிலிட்டிஸ்லாம் வந்துடுச்சு அதனால் வந்து நியூஸ் வந்து அதிகமாக பார்க்கமாட்டேன் எங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் அவங்க வந்து நியூஸ் தான் அதிகமாக பார்ப்பாங்க சும்மா இருக்கும் போதெல்லாம் நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்கள் என்னென்ன நடக்குது அ நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா வந்து இப்போக்கூட ரீசன்ட்டாக வந்து ஒரு ஊரில் வந்து ரொம்ப கஸ்டப்பட்டுகிட்டு இருக்காங்கள் இது பண்ணிகிட்ருக்காங்க போர் நடந்துட்ருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்ருந்தாங்க ஆனால் அதெல்லாம் இப்போது ஒரு சிலவங்களுக்கெலாம் தெரியாமயே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா தெரிஞ்சிக்கலாம் எங்கே என்னென்ன நடக்குது என்ன இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஆனால் இதில் எப்பயுமே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நியூஸ் சேனல்ன்றதால எல்லாம் நியூஸும் இது பண்ணுவாங்கள் ஆனால் சன்டிவியில வந்து ஒரு சில நியூஸ் மட்டும் தான் போடுவாங்கள் எல்லாமே அதிகமாக போடமாட்டாங்கள்